ஒரு மனிதன் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோம் வந்து உடற்பயிற்சி அது தான் உடலுக்கு வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஒரு அசைவு தன்மை கொடுக்கறது அது நம்மளுக்கு நல்லா வளைவு தன்மை நம்மளுடைய உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிக்கும் அதே மாதிரி உடல்பயிற்சிகள் அனைத்துலையுமே நம்ம டான்ஸ் நடனம் என்பதையுமே நம்ம ஒரு ஒரு வகையான உடல்பயிற்சியினே சொல்லலாம் ஏன்னா அது நம்ம பல வகையான அசைவுகளை நம்ம செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கிற தசைகள் எல்லாமே வலுவாக நல்லா மாறுது அதனால் நடனம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது பல வகையில் வந்துட்டு அசைவீங்க மூவ் பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உடம்பில் வந்துட்டு பல வகையான தசைகளை வந்துட்டு நல்லா வலுவாக்கும் அப்பறம் அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு உங்களுடைய உடம்புக்கு உள்ள இருக்கிற ஆர்கன்ஸுக்குமே நல்லா உண்மையிலே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அது எல்லாமே நல்லா ஒரு ஆக்ட்டீவாக இருக்கும்போது அது எல்லாமே நல்லா ஒரு செயல்ல இருக்கும்போது அதோடைய இன்னொரு செயல்பாட்டு வந்துட்டு ஃபேர்தராக இன்னும் நல்லாவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ உ உடற்பயிற்சி வந்துட்டு உடற்பயிற்சியிலே டான்ஸ் வந்துட்டு வரதனால டான்ஸ் என்பது வந்துட்டு நம்ம உடலுக்கு வந்துட்டு நல்ல வலுவுதன்மை எல்லாமே கொடுக்கறதுனால அதுமட்டுல்லாமல் நம்ம டான்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்பில் வந்துட்டு நிறைய வகையான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக நம்மளை இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு தானாக வந்துட்டு உடம்பில் வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி தான் டான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கற மகிழ்ச்சி